ஹலோ ஆமாம்ங்க நீங்கள் ஆ சொல்லுங்கள் ஆ இருக்குங்க எங்கள்கிட்ட கத்திரிக்காய் இருக்கு பொடல்லங்காய் இருக்கு பாகற்காய் இருக்கு காலிஃபிளவர் இருக்கு பீட்ரூட் இருக்கு கேரட் இருக்கு உருளைகெழங்கு இருக்கு உங்களுக்கு என்னங்க வேணும் சரிங்க கத்திரிக்காய் கிலோ அறுபதுருவா தக்காளி கிலோ ஐம்பதுருவா பொடலங்காய் கிலோ அறுபதுருவா பீட்ரூட் கிலோ நாற்பதுருவா கேரட்டும் கிலோ நாற்பதுருவா உருளைகெழங்கும் கிலோ நாற்பதுருவா தான் உங்களுக்கு என்னென்னங்க வேணும் எவ்வளோங்க தேவைப்படுது சரிங்க சரிங்க சரிங்க ஆ சரிங்க சரிங்க சரிங்க சரிங்க சரிங்க சரிங்க சரிங்க ஆ சரிங்க ஆ சரிங்க உங்களுக்கு எப்போ வேணும்ங்க ஆ சரிங்க வாங்க எல்லாம் பேக் பண்ணி வைக்கிறேன் வாங்க கடை சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் இருக்கும் உங்களுக்கு எப்போங்க தேவைப்படுது நீங்கள் எப்போ வரீங்க ஆ சரிங்க ஆ சரிங்க வாங்க வாங்கிக்கலாம் ஆ சரிங்க